எனக்கு வந்து விவசாயத்திற்கான கடனும் கொடுக்குறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தராங்க இருந்தாலும் எங்களால விவசாயம் பண்ணி அதை கொண்டுப்போய் கொள்முதல் செய்ய முடியலை எங்களுக்கு அதுக்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லை உழவர் சந்தை வந்து ரொம்ப தூரத்தில் ல இருக்கிறதுனால நாங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு உழவர் சந்தை அமைத்துக் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கவர்மெண்ட்கிட்டே கோரிக்கையாக வைக்கிறேன்